நான் என்னோட வாழ்க்கையில் வந்து அதிகம் நான் மதிக்கிற விஷயம்னா வந்து உண்மையாக இருக்கிற அந்த விஷயத்த ரொம்ப மதிப்பேன் நம்ம வந்து தப்பே செஞ்சுட்டாலும் ஆமாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிடு அப்படின்னு வந்து கேட்டிருவாங்க அண்ட் உண்மையாக உண்மையாக இருக்கணும் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம்னா ஒரு கில்டினெஸ்ஸே நமக்கு இருக்கக் கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ்க்கு உண்மையாக இருக்கணும் ஃபிரண்ட்ஸுக்கு உண்மையாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்குமே வந்து உண்மையாக இருக்கணும் நம்மளை நம்புகிறவங்கள நம்ம எப்போவுமே வந்து கைவிட்டறக்கூடாது உண்மையாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி நடந்துடக்கூடாது நம்மளை கடைசி வரையும் வந்து அவங்க நம்மள நம்பணும் எந்த காரணமும் இல்லாமல் நம்மளை நம்புகிற அளவுக்கு நம்ம லாயலாக இருக்கணும் அந்த ஒரு விஷயத்த வந்து நான் அதிகமாக மதிப்பேன் என் வாழ்க்கைலேயும் நான் கடைப்பிடிப்பேன் யாராச்சும் எங்ககிட்ட லாயலாக இருந்தாங்கனாலும் நான் வந்து ரொம்ப அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் அவங்கள மதிப்பேன் எனக்கு லாயலாக இருக்குறவங்கள ரொம்ப பிடிக்கும் ஃபேக்காக இது பண்ணிவிட்டு இல்லாமல் ஆமாம் நான் இப்படி தான் அப்படின்னு அவங்க உண்மையாகவே இருப்பாங்க எனக்கு ஆமாம் இப்படிதான் கோவம் வரும் ஆமாம் எனக்கு இப்படிதான் நான் இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன் எனக்கு இப்படிதான் திட்டுவேன் ஆமாம் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்க லாயலாக இருப்பாங்க நம்மக்கிட்டே வந்து நடிக்க மாட்டாங்க நடிக்காமல் லாயலாக இருக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் வந்து போல்டாக இருக்கிறவுங்கள எப்போவுமே மதிப்பேன் திமுராக இருப் சிலபேர் வந்து நம்ம போல்டாக இருக்கோம் திமிராக இருக்க மாட்டாங்க பட் போல்டாக இருப்பாங்க அந்த மாதிரி போல்டாக இருக்கிறவுங்கள வந்து நான் எப்போவுமே மதிப்பேன் மதிக்கிற ஒரு பொண்ணு நான் எனக்கு வந்து போல்டாக இருக்கிறவுங்கள பார்த்தா அவ்வளோ பிடிக்கும் ஏன்னால் பிகாஸ் நான் போல்டு கிடையாது போல்டாக இருக்கிறவுங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அவங்க மேலே மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்த வந்து நான் வாழ்க்கையில் எப்போவுமே மதிப்பேன்